மேம் உள்ளே வரலாமா ஆ மேம் நான் மயிலாடுதுரைலந்து வரேன் என்னோட பையன் இப்போ தான் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணியிருக்கான் மார்க் வந்து நானூற்றி எண்பத்து ஒம்பது எனக்கு லவென்த்துக்கு வந்து அவனுக்கு அட்மிஷன் போடுகிறத்துக்காக வந்துருக்கேன் மேம் எதாவது ரிட்டன் டெஸ்ட் எதாவது ப்ரொசீஜர் இதை மாதிரி இருக்கா மேம் இல்லை மேம் அவன் வரல நான் தான் கேட்டுவிட்டு போலான்றத்துக்காக வந்தேன்

ஓகே ஓகே மேம் ம் ஆ சரி ஓகே மேம் என்னென்ன குரூப்லாம் இப்போ அவைலபில்லாக இருக்கு இந்த மார்க்குக்கு ம் ஆ யெஸ் மேம் ஆ இல்லை மேம் வீட்டிலந்தான் படிச்சிட்ருந்தாங்க ந நைன்த்து ஃபுல்லாக டென்த்து ஃபுல்லாக ஆனால் டென்த்து எக்ஸாம்க்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மட்டும் டூஷன் போயிட்ருந்தாங்க

ம் ம்

அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு இருக்காங்க மேம் செகண்ட் குரூப்

ஓகே ஓகே மேம்

ஓகே மேம் இப்போ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் பதினைந்துன்னு சொல்லிருக்கிங்க அன்னக்கே ரிசல்ட்டு வருமா இல்லை மறுநாள் என்னக்கு வரும் மேம் ஆ ஓகே அப்போ அன்னக்கு ஈவினிங்கே அட்மிஷன் போட்டுக்கலாமா இல்லை மறுநாள் வந்து போட்டுக்கலாமா மேம்

ஆ சரி ஓகே மேம் இப்போ ஃபீஸில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பீங்கன்னு சொன்னிங்க ஆக்ஷுவலாக எக்சேக்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் மேம் லவென்த்துக்கு ஓகே ம் ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் இப்போ ஹாஸ்ட்டலில் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஹாஸ்ட்டல் ஃபீஸ் எஸ்ட்ராவாக ரு இருக்குமா இல்லை ஆமாம் மேம் ம்ம் சரி ஓகே மேம் நாங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுகிறத்துக்கு வந்துடுறோம் மேம் சரி ஓ ஆ ம் ம்

ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம்

ஓகே சரி ஓகே மேம் வாங்கிகிட்டு போயிடுறேன் கரெக்ட்டாக ஃபிஃப்ட்டின்த் அன்னக்கு வந்துடுறோம் மேம் ஓகே மேம் ம் தேங்க் யூ மேம்